மனிதர்களுக்கு முக்கியமானது வந்து பூர்விகம் பூர்வீகம் அப்படின்னுதான் சொல்லுவோமே அப்படி சொல்லும்போது நம்ப அதை ஒப்பிட பார்க்கும்போது நம்பளுக்கு என்ன தோணும் காடு வீடு மனை இப்படிதான் எல்லாமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க எங்கள் பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காடு வீடு இப்படிதான் இருக்கும் அந்த காட்டில் பார்த்தீங்கனா எப்பைமே பசுமை நிலவி கொண்டே இருக்கும் செடி மரம் கொடி எப்பையுமே பசுமையாக இருக்கும் அங்கே வயல்வெளி எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்க அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் நம்ம பூர்வீக சொத்து அப்படி சொல்லுவோம் நம்ப வீட்டுக்கு வந்தா வீட்லையும் செடி கொடி எல்லாமே இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் வீடு அதனால நம்ப பூர்வீகமே இதான் அப்படினு ஒரு தெம்பு வருன்னு அப்படி நினைக்கிறோம் யாரை பார்த்தாலும் நீ என்ன பூர்வீகோம் உனக்கு என்ன சொத்து இருக்கு அப்படிதான் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது எனக்கு காடுருக்கு வீடுருக்குனு எல்லாத்திட்டியும் சொல்லி நம்ப மகிழ்வதுனா நம்ம பூர்வீகோந்தான் நம்பளுக்கு ரொம்ப முக்கியம்